தமிழ் மொழி நாட்டோட வந்து உயரிய மொழி அப்படினு சொல்லுவாங்க நம்ம தமிழகத்தோட முதல் மொழி வந்து தமிழ் மொழி தான் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க தமிழ் மொழியை பற்றின வரலாறு வந்து நிறைய கோவிலில் வந்து இன்னமும் இடம் பெற்றிட்யிருக்கு அங்கே வந்து நிறைய வந்து பெரிய பெரிய பெரிய கோவில் ஸ்தலத்துலலாம் இன்னும் கல்வெட்டில் வந்து தமிழ்மொழியை பற்றி எல்லாருமே வந்து எழுதி வச்சுருக்காங்க நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கு எல்லா பள்ளிக்கூடத்துலையுமே தமிழ் மொழி வந்து முதல் மொழியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம க ஃபர்ஸ்ட்டு முதல் மொழி நம்மளோட முதல் மொழி வந்து தமிழ் மொழி தான் அப்படினு சொல்லி எல்லாருமே ஒத்துக்கிட்யிருக்காங்க உலகத்துலையே ஃபர்ஸ்ட்டு தோன்றுன மொழி வந்து தமிழ் மொழி தான் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ உலக நாட்டில் உள்ளவங்களுமே அதை ஒத்துக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளோட எல்லா உணர்ச்சியிலையுமே தமிழ் மொழிங்கிறது வந்து ரொம்ப ஆழ்ந்துயிருக்கு இப்போ உள்ள வளர்ச்சியில வந்து இப்போ எல்லாருமே வந்து தமிழ் மொழியை பற்றி ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க நிறையா பழங்கால சிற்பங்களை பற்றி நிறைய ஆழிகள்லாம் இப்போ கடைச்சியிருக்கு அதுலலாம் முக்கியமாக தமிழ் மொழியோட பழைய இதில் எப்படி இருந்துது அப்படினு சொல்லிட்டுலாம் எல்லாருமே இப்போ பார்த்துட்டு இருக்காங்க தமிழ் மொழி வந்து உலகத்தோட நம்ப எல்லாரோட முதல் மொழி அதுக்கான ஒரு இது தான் இப்போ எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையுமே நம்ம தமிழ் மொழியோட அங்கீகாரங்கிறது கரெக்டாக கடைச்சியிருக்கு தமிழ் மொழி வந்து எப்போதுமே எல்லாருக்குமே வந்து ஒரு உரிய மொழி இந்த மொழி வந்து எப்போதுமே வந்து எல்லாருக்கும் சிறந்த மொழியாக இருக்கும் இப்போ எல்லாருமே ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த மொழியை பற்றி முக்கியமாக ஆராய்ச்சியில வந்து நிறையா கோவில்கள் இருக்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க தஞ்சை பெரிய கோவிலில் வந்து நம்மளோட சிறப்பு வாய்ந்த தஞ்சை பெரிய கோயிலில் வந்து அந்த கல்வெட்டுகள்லலாம் தமிழ் எழுத்து இருக்கு ஒவ்வொரு இதுமே வந்து நிறைய இது சொல்லியிருக்காங்க மாமல்லபுரத்துலையும் அந்தமாதிரி தான் அந்த ஒவ்வொரு கோவில் கல்வெட்டுலையும் நிறைய தமிழை பற்றி முன்னாடி வாழ்ந்தவங்களை பற்றி எல்லாமே வந்து தமிழ் கல்வெட்டில் இருக்கு அந்த தமிழுக்கான ஒரு அங்கீகாரங்கிறதே வந்து அந்த கல்வெட்டில் பழைய ஆளுங்கலாம் எழுதி வச்சிவிட்டு போயிருக்கிறது தான் அவங்க வந்து நம்ம தமிழ் மொழியை வளர்த்த மாதிரி நாமளும் நம்ம தமிழ் மொழியை வந்து அதிகமாக வளர்க்கணும் இன்னமும் அதிகமாக வளர்த்து அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும் தமிழ் மொழி வந்து உயரிய மொழின்னு சொல்றதை விட நாம வந்து அதை செஞ்சு காமிக்கணும் எல்லாரும் வந்து தமிழ் மொழியில இரு பேசணும் தமிழுக்கான முக் ஒரு அங்கீகாரத்தை வந்து எல்லாருமே கொடுத்தாங்கனா சீக்கிரமாக வந்து தமிழ் மொழி சீக்கிரம் வளர்ச்சி அடைஞ்சிவிடும் இப்போயுமே வந்து எங்கே பார்த்தாலும் தமிழை பற்றி அதிகமாக பேசுறாங்க வெளியில வெளியில இருந்து வெளிநாட்டுலருந்து வர்றவங்க கூட தமிழ் மொழியை கற்றுக்குறதுல ஒரு ஆர்வமாக இருக்காங்க அதனால சீக்கிரம் வந்து இன்னுமும் தமிழ் மொழி அதிகமாக வளர்ச்சி அடைய தான் செய்யுது அதனால் வந்து நம்மளுக்கு என்ன மாற்றங்கள்லாம் வந்துருக்குன்னா இப்போ தமிழ் மொழி ஈஸியாக நம்ம அடுத்தவங்கள்கிட்ட பேசுறது அதை பற்றி படிக்கிறது அதனால் தமிழில் போய் படிக்கிறது ஸ்கூல்லையும் வந்து தமிழ பற்றி சொல்றது அதுலாம் படிக்கும் போது அந்த பிள்ளைங்களுக்குலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆங்கிலத்தை விட நம்மள பொறுத்த வரைக்கும் தமிழ் மொழி தான் நம்மளுக்கு முக்கியமான ஒன்று அதனால அத வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக பேசுவோம் தமிழ் மொழி தான் எல்லாருக்குமே வந்து உயரிய மொழிங்கிறதுனால் அதை மட்டுமே நாம வந்து எப்போதுமே படிப்போம்ன்னு இல்லை மற்ற மொழி கற்றுக்கிட்டாலும் நம்மளுக்கு முக்கியமானது தமிழ் மொழி தான் அந்த மொழியை வந்து நாம தான் வந்து பாதுகாக்கணும் தமிழை பற்றின நிறைய வந்து நூல்கள்லாம் தமிழில் அவ்வளோ விளக்கமாக இருக்கு ராமாயணம் க கம்ப ராமாயணம் பகவத்கீதை அதுலாம் வந்து தமிழில் வந்து நிறைய அதுக்கான ஒரு இது நிறையா இருக்கு புலவர்கள்லாம் நிறைய பேர் வந்து தமிழை வச்சு நிறையா எழுதியிருக்காங்க சங்கம் அது வளர்த்த மதுரைன்ட்டு இந்த தமிழ் சங்கத்துக்கு வந்து மதுரையில் ஒரு இது இருக்கு அந்த தமிழ் சங்கத்தில் வந்து நிறைய பேர் இருந்துருக்காங்க அப்போயிலந்தே வந்து தமிழுக்கான ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரம் வந்து மதுரையில் கொடுத்துருந்திருக்காங்க இப்போ எல்லாருமே நம்மளை பொறுத்த வரைக்கும் தமிழ் தான் வந்து நம்மளோட மூச்சு அப்படினு தான் சொல்லுவாங்க நம் புலவர்கள்லாம் நிறையா தமிழை பற்றி நிறையா பாட்டுலாம் எழுதியிருக்காங்க தமிழில் இப்போ நம்மளுக்கான ஒரு பெருமை வந்து இந்த கம்பராமாயணம்லாம் தமிழில் எழுதுனதலாம் ரொம்ப ஒரு இது பெரிய ஒரு விஷயம் தான் நிறைய இடத்துல வந்து எல்லாருமே தமிழை பற்றி தமிழில் தான் வெளியில வேலை பார்க்குறவங்களாம் நமக்கு தமிழை அவமானம் அப்படிலாம் நினைக்காம தமிழில் நிறையா பேசிட்யிருக்காங்க இப்போ உள்ள காலக்கட்டத்தில் வந்து தமிழ் முக்கியமான ஒரு மொழியாக எல்லாருக்குமே அங்கீகாரம் கடைச்சிகிட்டு இருக்கு அரசும் அதுக்கேற்றமாதிரி வந்து இப்போலாம் நிறைய செய்யிறாங்க தமிழ் மொழி தான் முக்கியம் அதுக்கான முக்கியத்துவத்தை நிறையா கொடுக்கணும் அப்படினு சொல்லிகிட்டு நிறைய ஒரு தமிழை பற்றின நிறையா கட்டுரை கவிதை அந்தமாதிரி பசங்களுக்கு வந்து ஊக்கப்படுத்துகிற விதமாக நிறைய போட்டிகள்லாம் வைக்கிறது பேச்சு போட்டி தமிழில் பேசணும் அந்த மாதிரி கவிதை போட்டி கட்டுரை போட்டி அந்த மாதிரி நிறைய போட்டிக வந்து தமிழ்லையே நடக்கட்டும் அப்படினு சொல்லி இப்போதைக்கு அரசு வந்து நிறைய வந்து ஊக்கப்படுத்தி வச்சியிருக்காங்க இன்னுமும் வர வர காலப்போக்கில் வந்து தமிழ் மொழி இன்னும் நிறையா தான் வளர்ச்சி அடையும்